எங்கள் திருச்சி பொறுத்த வரைக்கும் வணிகத்துக்கு என்ன பண்ணுவோன்னா இந்த லால்குடி சுற்றிலாம் இருக்கிற ஏரியாலாம் என்ன பண்ணிட்டுருக்கோன்னா இது வாழை மரம் இருக்கு வாழை மரை காவாழை செவ்வாழை அப்புறம் வந்து உளுந்து உளுந்து வந்து பருவத்துக்குத் தகுந்த மாதிரி போடுவோம் மழைக் காலத்தில் வந்து ஒரு உ உளுந்த போடுவோம் மற்ற நாள்லலாம் இந்த வாழை இருக்குல்லையா வாழை காவாழை செவ்வாழை அப்புறம் வந்து நெல் அப்புறம் வந்து இது கொய்யா நெல்லுலாம் வந்து நல்ல அதிகமாக யூஸ் பண்ணுறது வந்து நெல் தான் யூஸ் பண்ணிட்டுருக்கோம் நெல் வந்து அதிகமாக ஏற்றுமடி வணிகத்துக்கு வர்ஷத்துக்கு நான்லாம் பத்து டன்னு இருபது டன்னு நெல்லு கொடுத்துட்ருக்கேன் என் நிலத்துலேந்து அந்த மாதிரி வந்து இது வாழை இருக்குல்ல வாழையும் எவ்வளோ தார் ரெண்டாயிரம் கணக்கில் மூவாயிரம் கணக்கில் தாருகள் வந்து வர்ஷத்துக்கு வர்ஷத்துக்கு காவாழையாக இருந்தாலும் சரி செவ்வாழையாக இருந்தாலும் சரி பூவாழை இது காவாழைலாம் நல்ல ரேட் போகுது தார் நானூறு ஐந்நூறுவா போகுது அந்த மாதிரி பூவாழை வந்து அதுவும் முன்னூறுரூவா முன்னூத்தம்பதுரூவா ரேஞ்சில் நல்லபடியாக விவசாயம் வணிகத்துக்கு ஏற்றிக்கிட்டே இருக்கும்